ஒரு நாள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சைக்கிள் எடுத்துட்டு மெதுவாக அப்படியே போனோம் போனப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக் ட்ரிப் இல்லை சைக்கிளில் போனோம் அதாவது பைசைக்கிள்ஸு பைக்கில் போகும் போது சைக்கிளில் போகும் போது ஒரு கிட்ட இங்கே ஊரில் ஒரு மலைதொடர் இருக்குது அந்த மலையில் போகணுன்னால் அது சமணர் மலையின்னு சொல்வேன் எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆச்சு போகிறதுக்கே போய்விட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே அங்கேயே ஜாலியாக சுற்றிட்டு பேசிட்டு அந்த மாதிரி வந்தோம் ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க வரும் போது மீன் பிடிப்புல்லாம் பண்ணிட்டிருந்தாங்க அதலாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நண்பர்களோடு பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டு அந்த மாதிரி வந்துட்டிருந்தோம் அடுத்து வந்து ஏ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மூணார் போயிருந்தேன் பைக்கிங் தான் மூணார் போயிருந்தேன் அங்கே போகணுன்ட்டு சஜ்ஜெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால நாங்கள் போயிட்டு வந்தோம் வால்பாறை போகணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இங்கே இன்னும் போக முடில அடுத்து வந்து போய்னோன்னால் அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை இன்னொன்று ஆசை என்னென்னால் எனக்கு வந்து லடாக் போகணும் லடாக்கில் வந்து அந்த ஆஃப் ரோடு பைக்கும் நார்மலான நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கு எடுத்துட்டு போகணும் ஆஃப் ரோடு வரும் போது நம்ம ஸ்பு ஆஃப் ரோடு பைக்கை எடுத்துட்டு ஓட்டணும் அப்படின்ட்டு எனக்கொரு ஆசை அந்த மாதிரி ஆசைல்லாம் நிறைய இருந்துச்சு அடுத்து வந்து ஹைதராபாத் போகணும் எக்ஸாம்பிள் இந்த பிரேமலு படத்தில் ஹைதராபாத்தில் காரில் சுற்றிட்டு போவாங்களே அந்த மாதிரி நான் வந்து பைக்கில் சுற்றணும் என் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாரின்ட்டு ஒரு ஆசை பட்டுட்டுருந்தேன் இந்த மாதிரில்லாம் என்னோடய ஆசை இருந்துச்சு அடுத்து வந்து நான் வந்து போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் நான் போகலைன்னு தான் நினைக்கிறேன் நிறைய இடத்துக்கு எனக்கு இந்தியாவில் போகணுன்ட்டு ஆசை ஹரிஹர் ஃபோர்ட் அந்த மாதிரில்லாம் பைக் ட்ரிப் போகணும் அங்கே போய்விட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு ட்ரக்கிங்லாம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த இடம் அடுத்து வந்து இப்போ ரீசெண்ட்டாக நாங்கள் வந்து இங்கே போயிட்டு வந்தோம் வெள்ளையங்கிரி போயிட்டு வந்தோம் இங்கேருந்து பைக்கை அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு மேலே ஏறிட்டு மறுடியும் பைக்கில் வந்துட்டோம் அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் அங்கே மலை ஏறிட்டு மறுபடியும் இறங்கிட்டு வண்டி ஓட்டும் போது ரொம்ப சலிப்பாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு